அண்ணா ஓலோ ஆட்டோ வந்து நான் ஃபோன் பண்ணி நீங்கள் எத்தனை நிமிஷத்துக்குள்ள பாப்பாரபட்டிக்கு வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போவீங்க இப்போ பாப்பாரபட்டியிலருந்து தர்மபுரிக்கு கொண்டு போய் எங்களை இறக்கி விடுறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கான பணம் எவ்வளோ அப்புறமா எங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஒரு கிலோ மீட்டருக்கு வந்து எவ்வளோ பணம் நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க எத்தனை பேரை வந்து கூட்டு போவீங்க இந்த டீட்டியில்ஸெலாம் கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்ல முடியுமா அப்புறமா நீங்கள் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணிணா நீங்கள் மட்டும்தான் ஃபோனை எடுத்து ஆன்சர் பண்ணுவிங்களா இல்லை வந்து யார் வேணாலும் அட்டென்ட் பண்ணிவிட்டு எந்த ட்ரைவர் பக்கம் இருக்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் போய் அவங்கள பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியெலாம் நீங்கள் சொல்லிடுவிங்களா அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு இப்போ வந்து இங்கிருந்து ஏறபட்டிக்கு ரொம்ப எமெர்ஜென்ஸியாக போகணும் அதுக்கு நீங்கள் வந்து வந்து சேருத்துக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆனால் இல்லை வேறு ஏதோ எதாவது அசம்பாவிதங்கள் நடந்துச்சு அப்படினா அதுக்கு நீங்கள் மாற்று ஏற்பாடாக என்னென்ன செய்வீங்க வேறு ஓலோ ஆட்டோவை அனுப்பிச்சி விடுவிங்ளா இல்லை அதுக்கு முடியாது அப்படின்ற மாதிரி எதாவது கருத்துக்கள் சொல்லுவீங்ளா இந்த மாதிரி எனக்கு சில கேள்விகள் இருக்குது அதெலாம் கொஞ்சம் எனக்கு தெளிவான ஆன்சர் சொன்னிங்ன்னால் எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் புரிஞ்சுட்டு அதை ஓலோ ஆட்டோவை வந்து புக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்